நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டா எல்ஐசி ஆஃபிஸு முத்தழகு ஃபைனான்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது அங்கே எல் படிச்சவங்கள் எல்லாத்துக்குமே வேலை இருக்குது போனோம்னால் நமக்கு எல்லா ஒர்க்குமே இருக்குது ஏ டு ஈசட் எல்லா ஒர்க்கும் இருக்குது நகை இது மதிப்பீடு பார்க்குறது கேஸு வட்டி வாங்குறது இந்தமாதிரி நிறைய ஒர்க் இருக்குது நம்ம அதில் எதில் வேணா நம்ம சேர்ந்துக்குலாம் அதனால் வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு சேல்ரி நல்ல சேல்ரி வரும் நிறைய ஆஃபிஸ்ல நிறைய ஒர்க் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்கள் எனக்கு சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பத்தில்தான் இருக்கேன் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன் முத்தழகு ஃபைனான்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறையா நம்ம இதில் வந்து கிளைகள் நிறையா இருக்குது நிறைய படிச்சவங்களுக்கு வேலை தந்துகிட்டுதான் இருக்காங்கள் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லாருக்குது